எங்கள் ஊரில் இருந்துகிட்டு கொடைக்கானல் போகணும் அப்படின்னா கொடைக்கானல் வந்துவிட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் அங்கே வந்துவிட்டு போகணுன்னா ஒரு ஆயிர்ரூபா இருந்தால் போதுங்க ஆயிர்ரூபா இருந்தால் அருமையாக அந்த கொடைக்கானலை சுற்றிப்பாத்துட்டு நல்லா கொண்டாடி செலப்ரேட் பண்ணிவிட்டு நல்ல ஜாலியாக சுற்றிட்டு நல்லாவே ஆட்டம் போட்டுவிட்டு வரலாங்க ஆயிர்ரூபா நான் போகும்போது நான் ஏன் காலேஜ்லேருந்து ட்ரிப் போகும்போது ஏன் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போனாங்க நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் தொழில்நுட்ப தொழில்துறையை வந்துவிட்டு பார்வையிடுறத்துக்காக நாங்கள் போயிருத்தோம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நான் வெறும் ஏழ்நூறுரூபா கட்டிமட்டும்தாங்க போனேன் ஏழ்நூறுரூபா கட்டி அன்ன்றைக்கு ஃபுல்லாக ஆட்டம் போட்டுவிட்டு ஏன் நண்பர்களோட நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுவிட்டு நிறைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்துவிட்டு நல்லா ஆட்டம் போட்டுவிட்டு வந்தேங்க அதுவே ஆயிர்ரூபா இருந்த போதும் கொடைக்கானலை அருமையாக சுற்றிப்பாத்துட்டு வரலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற டேம் டேம்மில் வந்துவிட்டு உள்ளே போகறதுக்கு எண்ட்ரி ஃபீஸ் வெறும் ஐம்பதுருபா மட்டும்தாங்க எண்ட்ரி ஃபீஸு டேம் சுற்றிப்பாக்கணுன்னா ஐம்பதுருபா கீழ இருக்கிற பார்க்குக்கு போகணுன்னா ஒரு ஐம்பதுருபா அவ்ளோ தான் அதே மாதிரி தான் திண்டுக்கல் மலைக்கோட்டையும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ஒத்தரூபா செலவு பண்ண தேவையில்ல நீங்கள் கீழப்போய் பார்க்கில் விளையாடணும் குழந்தைங்கள கூட்டிகிட்டுப்போயி விளையாடணும் அப்படின்றபட்சத்துல வேணா ஒரு முப்பதுரூபா பேய் பண்ணி உள்ளே போகற முப்பதுரூபா கட்டி உள்ள போகற மாதிரி இருக்குங்க அவ்வளோ தானே தவிர மற்றபடி ஆயிர்ரூபா ஆயிர்ரூபா இருந்தால் எந்த இடத்துக்கு வேணாலும் எங்கள் ஊர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்ல சுற்றுலா தலங்களுக்கும் போய் சுற்றிப்பாத்துட்டு சந்தோஷமாக வரலாம்ங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆயிர்ரூபாவே அதிகம்தான் சொல்லுவேன் ஆயிர்ரூபாய்க்கு மேலே ஒர்ரூபா கூட தேவையே கிடையாது அதற்கு மேலேயும் தேவையில்ல நம்ம செலவு என்னமோ நம்மளுதுதானே சிக்கனமாக பயன்படுத்தினா சிக்கனமான செலவு நமக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணால் ஆடம்பரமான செலவு நமக்கு என்னவோ எல்லாமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறதுல சுற்றிப்பாக்கணுன்னா உங்களுக்கு ஆயிர்ரூவா இருந்தால் போதுங்க